ஹலோ இது அண்ணாத்தை மெஸ்ஸுங்களா என்னோடய நேம் அரவிந்த் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் தந்தூரி மட்டன் இது எல்லாமே வேணும் என்னோட ஆடரை எடுத்துக்கோங்க டோட்டலா எவ்வளோ ஆச்சி ஓ சிக்ஸ் ஹண்ட்ரடா எவ்வளோ நேரத்தில் வரும் தேட்டி மினிட்ஸா ஓகே என்னோடய அட்ரஸ்ஸு நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அபிதா கார்டன் சாலமேடு விழுப்புரம் சே ஓகே சீக்கிரமே எடுத்துகிட்டு வாங்க தேங்க் யூ